சின்டிகேட் பேங்க் சார் சின்டிகேட் பேங்க்ங்கலா மேனேஜருங்களா சார் நாங்கள் இது சார் எஸ்டிஎல் கம்பெனில்ல இருந்து வேலை செய்யறோம் சார் ஆமாம் சார் செந்தில் குமார்ன்னு ம் சார் ஒரு பாஞ்சுலட்சரூபா லோன் வேணும் சார் ஆமாம் சார் எல்லாமே கட்டுறோம் சார் எல்லாம் ப்ராப்பராக இருக்கு சார் என்னென்ன இருக்கு அதெல்லாம் சரி சார் எல்லாமே சப்மிட் பண்ணுறேன் சார் பர்ஷனல் லோனாக அ என்னென்ன டாக்குமென்ட்டலாம் எதுவும் வேணும் சார் பர்ஷனல் லோனுக்கு அ சரி சார் சரி சார் என்ன டாக்குமெண்ட் சார் வேணும் சார் பிளாட்டுக்குகூட இருக்கு வீடு இது இருக்கு

ம் அ சரி சார் எல்லாமே இருக்கு சார்